அரசு திட்டம் வழங்கும் சுகாதார சேவையோட தரம் எப்படிருக்குன்னா நல்லா தான் இருக்கு அதில் எந்த குறையுமே இல்லை அவங்க நல்லா தான் நமக்கு சேவை பண்ணுறாங்க ஒரு சின்ன ஒரு வார்டு ஹாஸ்பிட்டல்க்கு போகணுன்னாலும் சரி ஒரு பெரிய ஜிஹெச்க்கு போகணும்னாலும் சரி அவங்களோட சேவை வந்து நமக்கு நல்லாவே இருக்கு நீங்கள் நான் வந்து அரசு மருத்துவமனைக்கு செல்ல விரும்புகிறேனா இல்லை தனியார் மருத்துவமனைக்கு செல்ல விரும்புகிறேனா அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து தனியார் மருத்துவமனைக்கு செல்ல தான் விரும்புவேன் ஏன் அப்டின்னா நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு டெலிவரி வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணோம் அதே அங்கே இருந்தப்போ அவ்வளோ ஒரு ஹைஜீனிக்காகவும் நல்லாவே சுத்தமாக க்ளீனாகருக்கும் அது இல்லாமல் நான் அரசு மருத்துவமனைக்கு செல் விரும்புகிறேன் எ விரும்பல ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு செகண்ட் டெலிவரி நடந்தது கொஞ்சம் கூட ஒரு சுத்தமே இல்லை அங்கே இருந்த எல்லாருக்குமே டெலிவரி ஆன அத்தனை பேருக்குமே வைரல் ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆய்க்கிட்டே தான் இருந்துது ஏன்னா நாங்கள் இருந்த வார்டுலயே சிங்க் வச்சுருப்பாங்க அந்த சிங்க்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேஷண்ட்டோட யூரினை கொண்டு வந்து அந்த சிங்க்லயே ஊற்றுறாங்க ஹாண்ட் வாஷ் பண்ணுறாங்க அது வந்து ப்ராப்பராக வெளியையும் அது போக முடியல அந்த இது வந்து அடைச்சிடுது சாதத்தைலாம் கொட்டுறனால அங்கே இருந்த எல்லாருமே கன்ட்டினியூவாக அந்த வார்டில் இருந்த அத்தனை பேருமே ஃபீவரில் தான் இருந்தோம் அது இல்லாமல் ஒரு டாய்லெட்டும் சுத்தமாக அங்கே உள்ளவங்களோடைய ஸ்டாஃப் மேலே எந்த குறையுமே சொல்லவே முடியாது அங்கே இருக்கிற பேஷண்ட்டோட அட்டண்டர்ஸும் பேஷண்ட்டும் மட்டும் தான் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் நம்ப வந்து ஒரு பிரைவேட்டில் போய் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பைசா கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக் கொடுப்பாங்க ஆனால் இதே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகறப்போ நம்பளை தான் நம்ப வந்து இப்போ நம்ம பண்ணுற தப்பை தான் அடுத்து வரவங்க எல்லாமே ஃபாலோவ் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ நம்பளும் ஹைஜீனிக்காக இருக்கணும் மற்றவங்கள எந்த இதுவுமே டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும் இது இதனால கவர்மெண்ட் மேலே நான் தப்பு பிரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே தப்புனு நான் சொல்லமாட்டேன் அங்கே இருக்கிற பேஷண்ட்டும் அங்கே இருக்கிற அட்டண்டர்ஸ்னால் தான் நான் அந்த ஹாஸ்பிட்டல் போகுறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்லுறேன் இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்க்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்க்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ப வந்து பைசா கொடுக்குற அளவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஃபெசிலிட்டிஸும் பிளஸ் நமக்கு தேவையான கவனிப்பும் இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ப போய் இப்போ நமக்கு வந்து ஒரு நீடிலே முடிஞ்சிடுச்சு சரி நமக்கு ஒரு டிராப்ஸ் முடிஞ்சிடுச்சு நமக்கு ஏற்றக்கூடிய ட்ரிப்ஸில் வந்து டிராப்ஸ் முடிஞ்சிடுச்சு நம்ப போய் ஒரு கூப்பிட்டு வந்த கூப்பிட போனாங்கனாலுமே அவங்க வந்து உடனே வரவே மாட்டாங்க லெத்தாஜிக்காக தான் வருவாங்க நீ போ நான் வரேன் பேஷண்ட் வந்து அவ்வளோ வலியில இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து சி செக்ஷன் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த மயக்க ஊசி கொடுத்துக்கிட்டு அந்த வலி இல்லாத ஊசி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களால் வந்து அந்த வலியை பொறுத்துக்க முடியும் ஆனால் வந்து அவங்க அவ்வளோ ஒரு லெத்தாஜிக்காக வருவாங்க போ நான் வரேன் போ இரு வெயிட் பண்ண சொல் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்மளை ஹார்ஷாகவும் பேசுவாங்க இது வந்து நமக்கு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த இதே இருக்காது